எனக்கும் இதை பற்றின ஒரு லட்சியம் இருக்குது கொஞ்சம் பெரிய கடையாக ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு நாலஞ்சு பேரை வந்து வேலைக்கு வச்சு நம்ப பெரிய அளவில் இந்த தொழில கொண்டுட்டு வரணுன்னு சொல்லிவிட்டு இருக்குது ஆனால் அதுக்கான முயற்சியை நான் எடுத்துக்கிட்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் எங்கிட்ட அந்த அளவுக்கு பணபலமும் இல்லை ஆளோடய ஆள் பலமும் இல்லாததுனால என்னால் எதுவும் பண்ண முடியலை இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய கடை வைக்கணும் ஒரு நாலஞ்சு பேராவது வந்துட்டு வேலை செய்யணும் அது மட்டும் பண்ணாமல் அங்கே வர்றவுங்களுக்கும் வந்துட்டு திருப்தியாக துணிகளை வந்து தச்சு கொடுக்கணும் விலையும் வந்துட்டு கரெக்டான விலைக்கி நம்ப தைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே இருக்குது என்னோடய இதில் வந்துட்டு லட்சியம்னு இதை சொல்லலாம் என்றைக்கிருந்தாலும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூண் மூணு வருஷத்துக்குள்ளாறே என்னோடய லட்சியத்தை அடைவேன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான பாதையில்தான் போயிட்டிருக்கேன் எ எங்க வீட்டுக்காரரும் எனக்கு இதுக்காக கூட இருந்துட்டிருக்கார் எனக்கு தேவையான உதவிகளையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்டின்றபோது என்னால் இன்னமும் வந்துட்டு சீக்கிரமாக அந்த அந்த லட்சியத்தையும் அதோட இலக்கையும் அடைய முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா எல்லோருமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ந நன்றி சொல்லணும் இந்த இது இந்த இலக்கை அடையணும் அடைஞ்சிட்டு அடைஞ்சிட்டு ஓரளவுக்கு பெண்களாலும் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைய கொண்டு வரணும் அதுக்கான ஒரு முயற்சியாக நான் இதை எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணிட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஆட்களுமே பெண்கள் க இந்த மாதிரி கடை வைக்க முடியாதவங்களாக பார்த்து வைக்கும்போது அவங்களுக்கும் வந்துட்டு வேலையில் கொஞ்சம் ஆர்வமாக செய்வாங்க நம்பளை நம்பி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கேன் இன்னும் அதுக்கான முடிவு எடுக்கலை எடுத்துவிட்டு இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளாரே இதுக்கான வேலையை வந்துட்டு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சோம்னாதான் நம்பளோடய லட்சியத்தை அடைய முடியும்னு நினச்சிட்ருக்கேன் கடவுள் துணையோடு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அளவுக்கு கடையை வச்சு வேணுங்கிறது எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுக்கணும் உடனுக்குடனே மற்ற கடையிலெலாம் கொண்டு போய் துணி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு வாங்க நாளான்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் உடனே ஒரு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க வாங்கிட்டு போயிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் நில்லுங்க வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு என்னோடய தொழில வந்துட்டு முன்னேற்றத்தை கொண்டு வரணுன்னு முயற்சி பண்ணிட்டிருக்கேன் என்னோடய முயற்சி வெற்றி அடையும்னு ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது